கிரகணங்கள் வந்து கிரகணம் அல்லது நட்சத்திரம்னு சொல்லிண்டு சொல்லி சொல்லி கேட்டு இருக்கிறீங்க அது நத் வால் நட்சத்திரம் நான் வந்து பார்த்துக்குறேங்க நான் பார்க்கறதோடவே எங்கள் புள்ளைங்க எல்லாம் பார்த்து அந்த நட்சத்திரமும் மூணு நாலு ரகத்தில் வருது அது நட்சத்திரம் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு கலராக இருக்கிறது அது பார்த்து என் புள்ளைங்கள்லாம் ரசித்து என்ன அப்பா இந்த மாதிரின்ட்டு சொல்லி அது வானத்தினுடைய மழை வருவதற்கான அந்த மேகங்கள் உடைய சூழ்ந்துக் காணப்படுகிறது அது வெளிச்சம் வெளிச்சம் அது மேகங்கள் இரண்டும் இணையும் சமயத்தில் அந்த வால் நட்சத்திரம் நம் நாம் பார்க்கறோம் அந்தக் கிரகணமும் வந்து நாம் வந்து அந்த சாட்டிலைட்டு நம்ம வெளியே போகும்போது அந்தச் சுற்றுலா போகும்போது அந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் அந்த சாட்டிலைட் அதை அது கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்க்கறோம் அந்தக் கிரகணங்களை வந்து எப்போது அந்தச் சந்தரக்கிரகணம் சூரியக்கிரகணம் இன்னு சொல்லி வருது அந்த இடத்துல நம்ம அதை கண்ணுக்குண்டாங்கன அந்த அந்தக் கிரகணத்தை நம்ம வந்து அந்த ஒளி இந்தக் கண்ணாடி மூலயுமாக நாங்கள் பார்க்கறோம் சூரியக் கிரகணம் சந்திரக் கிரகணம் தென் கோப் டெல்ல டெலஸ்க்கோப்பு டெலஸ்கோப் கண்ணாடி மூலயுமா நாம் வந்து அதை பார்த்து ரசிக்கிறோம் நம்மல்லாம் என் புள்ளைங்களே காட்டுறோம் எங்கள் நான் எங்கள் ரெண்டு புள்ளைங்க இருக்காங்க அந்த ரெண்டு புள்ளைங்களைளும் நான் அதை கூப்பிட்டு போனேன் அதை நான் அந்தக் கண்ணாடி அந்தக் கண்ணாடி மூலயுமா வந்து டெலஸ்க்கோப் கண்ணாடி மூலயுமா அதை நாம் பார்க்கறோம் தெளிவாக